ஹலோ இது மெஸ்ஸாங்க ஆமாங்க அப்படி நான் இப்போதாங்க இந்த ஊருக்கு வந்திருக்கோம் புதுசாக எங்களுக்கு வந்து இந்திரா நகரில் தாங்க வீடு இந்திரா நகரில் விசாரிக்கும்போது உங்கள் கடையில் வந்து சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்களாங்க பண்ணுற மாதிரி இருந்தால் எங்களுக்கு காலையிலேயும் மதியமும் ரெண்டு வேளையும் சாப்பாடு தரணும் சாப்பாடு தாங்க காலையில் வந்து இட்லி பொங்கல் பூரி அதுக்கேற்ற சட்னி சாம்பார் அது மாதிரி வாங்கிக்கிறோம் மதியானம் வந்து ரசம் சாப்பாடு சாப்பாடுனா அதில் சாம்பார் வேற தயிர் அது மாதிரி எதாவது தொட்டுக்க ஒன்று ரெண்டு நாள் வந்து நான்வெஜ்ஜி சிக்கன் மட்டன் அப்படி இருந்தால் பரவாயில்லை அதுமேரி இனிமேல் டெலிவரி பண்ணுற பாய் வந்தால் டெலிவரி பாய் கிட்டியும் நாங்கள் அமௌண்ட் கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துர்றோம் இல்லைனா மாதம் மாதமே கொடுத்துர்றோம் மாதம் மாதமா இருந்ததுன்னா நீங்கள் டெலிவரிக்குன்னு ஏதாவது தள்ளுபடி பண்ணுவீங்களா பண்ண முடியாதும்மா ஏன்னா நாங்கள் அன்னன்னைக்கு ரேட் என்னன்னு தெரியல அதனால் எங்களால் பண்ண முடியாது சரி ஆனால் இவ்வளோ மாசம் சம்பளமாக தானே தறோம் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணித்தாங்க சரி இப்போ ஒரு பத்து சதவீதம் வேணா தள்ளுபடி பண்ணித்தறேன்